ஹலோ சொல்லுங்கள் அப்படிங்களா இப்போ வந்து ரெடியாக இல்லைங்க ஒர் கொஞ்சம் டைம் கொடுத்திங்கனா நான் உடனே செஞ் கொடுத்தட்றேங்க உடனே செஞ் ஓகேங்க ஓகேங்க ஒரு முப்பது நாளுக்குள்ளாற ஓபன் பண்ணி கொடுத்தட்றங்க ரெடி பண்ணிடுறங்க சரிங்க என்ன என்ன வைக்கிற மாதிரிங்க ஹாஸ்ட்டலுன்ன லேடிஸ் ஹாஸ்ட்டலாம் ஜென்ஸ் ஹாஸ்ட்டலுங்களா லேடிஸ் ஹாஸ்ட்டலாம் ஜென்சுங்களா சரிங்க சரி என்னன்னா நாங்க வந்து கீழே கீழே வீடுங்கள்லாம் இருக்கு அதனால் வந்து அதான் கேட்குறங்க லேடிஸ் ஹாஸ்ட்டலாம் அப்படினு சரிங்க காலேஜ் போகற பிள்ளைங்களா ஸ்கூல்க்கு போகற பிள்ளைங்களா சரிங்க ஓகேங்க நான் வந்து ஒரு ரெண்ட்டு கொஞ்ச அதிக் இல்லைங்க நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கான்டு ரெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க கேட்போம் அது வந்து எ சரிங்க ஓகே சரிங்க ஓகேங்க ஓகே தேங்க்யூ